இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாத்துக்கு எல்லோருக்கும் தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்கிதுனு கேட்டிங்கன்னா எதுவுமே கரெட்டாக எல்லோருக்கும் கெடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு இல்லை போதுமான அளவுக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க கூடிய அளவுக்கு இல்லை இருக்கறத வெச்சிதான் பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க இது வந்து நகர்ப்புறங்களில் இருக்கறதால கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா நகர்ப்புறம் நோக்கி தான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அவங்களுடைய அவசர தேவைகள் எந்த நேரத்தில் இரவு இரவு நேரத்துல இருந்தாலுஞ்சரி பிரசவ நேரமாருந்தாலுஞ்சரி எந்த நேரமாருந்தாலுஞ்சரி இல்லை உயிர் போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்தாலுஞ்சரி எல்லோருமே என்ன பண்ணணும் நகர நகர்ப்புறம் நோக்கி தான் வர வேண்டிய ஒரு கால கட்டத்தில் கால சூழ்நிலை இருக்குது இது வந்து சரி செய்யணும்ன்னா இது இது சரி செய்கிறதுக்கு நம்ம நான் சொல்கிறது என்னென்னா எல்லா கிராமப்புறங்களேயும் ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவமனைன்னா பெரிய அளவில் இல்லைனாலும் சிறிய அளவிலயாவது ஒரு மருத்துவரை பணி அமர்த்தி அதை அவர் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கிற மாதிரி எல்லா மக்களுக்கும் இது வந்து சேர்கிற மாதிரி இதை வந்து செய்யணும் இப்படி செஞ்சால் இந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களுக்கு எந்த பிரச்னையும் வராதுன்னு நெனைச்சி வராதுன்னு நான் பரிந்துரை செய்யுறேன்